என் பேர் ரேவதி நான் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி புதுசாக ஒரு மாடி வீட்டுக்கு குடி போயிருக்கேன் அங்கே உள்ள அந்த அவங்க வந்து எங்ககிட்ட வந்து கடைசியாக அந்த மின்சாரம் கட்டின அந்த நகல் கேட்குறாங்க ஆதாரம் எதாவது இருந்தால் கொடுங்கப்பான்னு கேட்குறாங்க எங்ககிட்ட இல்லை கொஞ்சம் எனக்கு அனுப்புறீங்களா ஏன்னா அனுப்புனா தான் எனக்கு கூட அனுப்ப வேணாம் எங்க எங்கள் நில உ உரிமையாளர்கிட்ட அனுப்பிருங்க அவங்களுக்குதான் தேவைப்படுது அவங்கதான் கேட்டாங்க கொஞ்சம் சீக்கரமாக அனுப்புங்கள் ஏன்னா வேறு அனுப்புறதுக்கு நான் வந்து நேரில் வரணுமா நான் வந்து எதுவும் மாற்றி எழுதி கொடுக்குறதுக்கு என்னோட கையெழுத்து எதுவும் தேவைப்படுதா இல்லை நான் அங்கே வந்து இங்க தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கான ஆதாரம் எதுவும் நான் வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கி கொடுத்தா நீங்கள் அனுப்புவீங்களா என்ன பண்ணலான்னு தெரில கொஞ்சம் அதை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அது சொன்னீங்கன்னா நான் வந்து மாற்றி கொடுத்துட்றேன் நீங்களும் அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க